சின்ன வயசுலேருந்து வந்து எங்கள் அம்மா வீட்டில் சின்ன வயசுலேருந்து ச சின்ன வயசுலேருந்து படிக்க வெச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற பேச்சு எல்லாமே நாங்கள் கேட்டுன்னு இருந்தோம் அதுக்கப்புறம் வயது வளர வளர எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தோம் அதுக்கப்புறம் இருபது வயது ஆனோடனே கட்டிக் கொடுத்தாங்க இங்கே வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நாங்கள் செஞ்சின்னு இருந்தோம் குடும்பத்தில் வந்து எப்படி இருக்கணும் எப்படி போகணும் அப்படின்னு அப்பா அம்மா எப்படி சொல்லித் தர்றாங்களோ அதே மாதிரி செய்யணும் எதுவும் ஏடாகூடமாக எதுவும் பேசக்கூடாது எப்படி அப்பா அம்மா எப்படி சொல்லித் தர்றாங்களோ அதே மாதிரி நடந்துக்கணும் பசங்க வந்து இங்கே வந்த உடனே ரெண்டு ரெண்டு பசங்க பிறந்துது ரெண்டு பசங்க வந்து இப்போ வந்து ஒன்று சிக்ஸு படிக்குது ஒன்று ஃபோர் படிக்குது அதுங்களும் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம நம்ம அந்த அளவுக்கு படிக்கலை ஆனால் நம்ம பசங்க வந்து அந்தளவுக்கு சூப்பராக படிக்குதுங்க அதுங்க வந்து நம்ம சொல்கிற பேச்சையும் கேட்குதுங்க நம்ம வந்து அந்தளவுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லிக் கொடுக்கல இப்போது வந்து நம்ம பசங்க வந்து நம்ம என்னலாம் சொல்கிறமோ அதெல்லாம் வந்து அழகாக படிக்குதுங்க அழகாக இருந்தால் தான் இந்த காலத்தில் வந்து முதல்ல வந்து படிப்பு முக்கியம் படிப்பு படிச்சால் தான் அதுக்கப்புறம் படிப்பு இருந்தால் மட்டுமே இனிமேல் உலகத்துல வந்து நல்லபடியாக இருக்க முடியும் படிக்கலைனா சுத்தின்னு அப்படி இப்படிலாம் கிடந்தா வந்து வாழ்க்கை வந்து சரியாக வராது நல்லா படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகிற மாதிரி திறமையா படித்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டு வேலைக்கு போனாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்காவது நம்ம வேணும்ன்ற அளவுக்கு படிப்பு எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த எல்லாம் வேலையும் சே கொஞ்சம் நேரம் விளையாடலாம் எல்லாமே செய்யலாம் போகலாம் வரலாம் ஆனால் படிப்பு வந்து முக்கியமான படிப்பு வந்து நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றது ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி வெச்சிருந்து அழகாக படிக்கணும் படிச்சு இதே சாமி கும்பிட்றது முக்கியம் படிக்கிறது தான் வந்து நம்மளுக்கு இப்போ முக்கியமே நம்மள்லாம் வந்து நம்ம அப்பா அம்மா வந்து அவ்வளோவா படிக்க சொல்லி தே அந்த நாளில் வந்து சொல்லிக் கொடுக்கல இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து படிப்பு தான் முக்கியம் அதுக்கப்பறம் தான் எந்த வேலையாக இருந்தாலும் பசங்களை வந்து வேலை வைக்கிறது முதல்ல படிப்பு தான் முக்கியமே பசங்களுக்கு வந்து படித்தா தான் இப்போ இருக்கிற நாலேஜிக்கு நல்லா இருக்கும் திருவிழா திருவிழாவும் வந்து நல்லபடியாக சாமி வந்து ஊர்கோலம் வரும் அது மாதிரி பசங்க வந்து அப்பயும் ஜாலியாக விளையாடலாம் கொஞ்சம் நேரம் அதுவும் விளையாடலாம் விளையாடினா தான் பசங்களுக்கும் வந்து படிப்பே ரொம்ப இதுவாக இருந்தாலும் அதுங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம அப்பா அம்மா படி படின்னு சொல்கிறாங்க நம்ம நிம்மதியாக வந்து விளையாடக்கூட விடமாட்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதேமாரி திருவிழா அப்போ நல்லா ஜாலியா சாமிலாம் வந்து ஊர்கோலம் வந்தால் சாமி பசங்கள்லாம் வந்து ஜாலியாக விளையாடலாம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் போகாம ஈஸியாக ஜாலியாக விளையாடலாம் பசங்களுக்குள்ள ஓடியாடி விளையாடலாம் எல்லாம் விஷயமும் பண்ணலாம் தப்பான விஷயம் மட்டும் எதுவும் பண்ணாமல் நம்ம பசங்களை வந்து பார்த்துக்கணும்